எனக்குப் பேப்பர் படிக்கிறது புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் படிக்கிற காலகட்டத்தில் ஒரு புக்கில் வந்து எதையும் ஒரு கதை அந்த கதை ஆரம்பிக்கிறம் போது முருகன் வள்ளிங்கிறவங்க ரெண்டு பேர் குடும்பம் பண்ணுறாங்க அவங்க தாழ்த்தப்பட்ட வர்க்கத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து ஒரு எஸ்டேட்டில் வேலைக்கு கூப்புடுறாங்க வேலைக்கு கூப்பிடும்போது அவங்கள அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி வேலை வாங்குகிறாங்க இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம பார்க்கும் போது எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சமா இருந்தது அடுத்தடுத்து என்ன நடக்கப் போது என்ன செய்யப் போகிறாங்க என்ன பண்ணப்போகிறாங்க அந்த ஆள் என்ன எப்படி வேலை பார்க்குறானு என்னாங்கிறதுலாம் அந்த திரும்பி திரும்பி அந்த கதையை படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தது ஆர்வமாக இருக்கிற காலகட்டத்தில் அந்த கதை தொடர்ந்து இந்த மாரி நிறையா கதை நான் விரும்பி படிப்பேன் இந்த மாரி ப ப ப அது விரும்பி படிக்கிற காலகட்டத்தில் இதுமாரிலாம் நிறைய கதைங்கள்லாம் இருக்குது அதெலாம் பிரேகெட் பண்ணிலாம் சொல்ல முடியல எரியும் பனிக்காடுங்கிற கதை நல்ல கதை அந்தக்கத அந்த ஸ்டோரி வந்து ஒரு வறுமையில் வாடுற குடும்பத்தப் பற்றி சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் அது அது நடந்த சம்பவம்தான் உண்மைச் சம்பவம் அந்த ஸ்டோரி எரியும் பனிக்காடுங்கறது அதுவுடைய ஸ்டோரி தான் அந்த தாழ்த்தப்பட்ட வர்க்கத்தில் உள்ளவங்க செய்கிறது தான் அது நடந்த கதை தான் அது